ஹலோ சார் அம்மன் மெஸ்சுங்களா ஆமாங்க சார் நாங்கள் எங்கள் அக்கா பொண்ணு கல்யாணத்துக்காக உங்கள் மெஸ்ல தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம் நாங்கள் பயந்துகிட்டே இருந்தோம் எங்கே சாப்பாடு வர்றதுக்கு லேட் ஆகிடுமோ அப்படினு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் லாஸ்ட் மினிட்ல கரெக்ட்டாக கொண்டு வந்து டெலிவரி பண்ணிட்டீங்கள் ஏன்னா சாப்பாடு வர்றதுக்கு லேட் ஆகிருந்தால் எங்கள் சொந்தக்காரங்கள் எல்லோருமே வன்துட்டு என்னை பேச ஆரம்பிச்சிருப்பாங்கள் அவங்க எல்லோருமே கொஞ்சம் சங்கட்டமாயிருப்பாங்கள் சாப்பாடு வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நீங்கள் வந்துட்டு கரெக்ட்டான டைம்ல டெலிவரி பண்ணிட்டீங்கள் ரொம்ப சந்தோசங்க சார் அது மட்டும் இல்லாமல் சாப்பாடும் வந்துட்டு என்னன்னா அளவெலாம் கரெக்ட்டாக இருந்தது சாப்பாடும் டேஸ்ட்டும் வந்துட்டு என்னனா நல்லா இருந்தது எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க பந்தியில வந்துட்டு சாப்பாடு நல்லாயில்லைனு சொல்லிவிட்டு எந்திரிச்சு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு கூட நாங்கள் பயந்துகிட்டு இருந்தோம் ஆனால் அப்படியெலாம் எதுவுமே ஆகலை எல்லோருமே சாப்ட்டுவிட்டு சாப்பாடு நல்லாயிருந்ததுன்னு சொன்னாங்கள் சின்னவங்களுந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க காரம் உப்பு இது எல்லாமே வந்துட்டு என்னன்னா அளவாக இருந்தது எங்கள் சொந்தக்காரங்களாம் கூட வந்து எங்கே நீங்கள் ஆர்டர் கொடுத்தீங்க அதேமாதிரி நாங்களும் அங்கே ஆர்டர் கொடுக்குறோம் எங்கள் வீட்டில ஏதாவது விஷேசம்னால் நாங்கள் அங்கேயே ஆடர் கொடுத்துடுறோம் அப்படின்னு எல்லாம் கூட சொன்னாங்கள் இது வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவுமே சந்தோசமாக இருந்ததுங்க சார் இனிமேல் எங்கள் வீட்டில என்ன ஒரு விசேஷமாக இருந்தாலும் நாங்கள் உங்கள் கிட்டயே வேணுனா வந்துட்டு ஆர்டர் வந்துட்டு கொடுத்துடுறோம் நீங்கள் வந்துட்டு இப்போ பண்ணி கொடுத்த மாதிரியே எங்களுக்கு அதையும் வந்துட்டு பண்ணி கொடுத்துடுங்க அதேமாதிரி வேறு பக்கம் இருந்து ஆர்டர் வந்தாலும் நாங்கள் உங்கள் மெஸ்க்கே வந்துட்டு வந்துட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் அதையும் வந்துட்டு இதேமாதிரி நல்லபடியாக பண்ணி கொடுத்துருங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க சார்